அதிகமாக செடிகளை வளர்க்க வந்து செம்மண் தான் அதிகமாக நாங்க வந்து யூஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் செடிகளுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செடி அதிகமாக வளக்கிறோம் காய்கறி செடியாக இருந்தாலும் சரி பனஞ்செடியாக இருந்தாலும் சரி நார்மலாக ஒரு மரம் நிழல் தர மரமாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து செம்மண்ணை வச்சு தான் நாங்கள் வந்து அது பயிரிடுறோம் அது இல்லாமல் நார்மலாக இயற்கை உரத்தை தான் அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் செயற்கை உரத்தை வந்து நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது செடிகளை வளர்க்க வந்து மண்ணை நல்ல ஒரு செம்மண் நல்ல தூயமண் செம்மண்ணை வந்து தூய மண்ணாக தான் நாங்கள் இது பண்ணுறோம் அது வந்து எறும்பு இது பண்ணாமல் அந்த செடியை வந்து எறும்பு பாதிக்காமல் எந்த ஒரு பூச்சியும் பாதிக்காமல் அதுக்கேற்ற ஒரு இயற்கை உரத்தை தான் நாங்கள் போடுறோம் அதுமட்டும் இல்லாமல் ஆடு மாடுகள் ஆடு மாடுகள் ஆடு மாடுகள்கிட்டேருந்து அது வந்து காப்பாற்ற வந்து அந்த செடியை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வந்து சுற்றிலும் வலையடிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு வந்து காலையிலும் காலை மற்றும் மாலை இரண்டு வேளையும் தண்ணீ ஊத்துகிறோம் தண்ணீர் மட்டும் ஊத்துகிறோம் டெய்லிக்கும் தண்ணீர் ஊற்றுவோம் தண்ணீர் ஊற்றினது தண்ணீர் இருந்ததினால செடி வந்து அதிகமாக வளரும் நல்லா வேர் நல்லா வேர் ஆழமாக பூமிக்குள் ஆழமாக போகும் இதை வச்சு தான் இந்த செடியை வச்சு தான் ஃப்ரூட்ஸு நிறையா காய்கறிலாம் செடியை வச்சு செடியிலேருந்து தான் முளைக்கிது செடிகளில் வந்து நிறையா நிறையா வகை இருக்கு காய் கனி அது மாரி நிறையா இருக்கு செடியிலேருந்து தான் அதிகமாக வருது அதில் மட்டும் இல்லாமல் ஒரு மரம் வளர்க்கணுன்னாலும் கூட மரம் வந்து செடியிலேர்ந்து தான் வளர்க்கலாம் அந்த செடி அந்த மரத்தை வந்து அதில் மரத்திலேர்ந்து தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் வருது மழை மரத்தால் தான் வருது மதிகமா மரம் வளர்க்குறது தான் மழையும் அதிகமாக பெய்யுது மரத்துக்கு ஒரு செடிக்கு வந்து அதிகமாக நாங்கள் உரம் அதிகமாக உரம் போட்டால் தான் அது வந்து செடி வந்து ஒரு விஷமாகவே மாறும் அதனால் இயற்கை உரம் இயற்கை உரமாக இருந்தாலும் சரி இயற்கையாக இயற்கையாக கிடைக்கப்பட்ற உரத்தை வந்து அதிகமாக போட்டா தான் அந்த செடி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல இயற்கை செடியாக வளருது இத மட்டும் ஒரு செயற்கையான ஒரு உரமாக கொடுத்தா அது வந்து விஷச்செடியாகவே வருது விஷச்செடியை வச்சிகிட்டு நம்ம வந்து ஒன்றும் பண்ண போறதில்லை காய்கறியும் அதிலேர்ந்து வந்தால் அது விஷமாக தான் இருக்கும் பழமாக இருந்தாலும் சரி விஷமாக தான் இருக்கும் அதிலேர்ந்து வர காற்றா இருந்தால் கூட அது விஷமாக தான் வரும் ஏன்னா உரம் வந்து மண்ணை மண்ணையும் மாசுபடுத்தியது அந்த செடியையும் மாசுபடுத்துது அந்த மரத்தையும் மாசுப்படுத்துகிறது ஒரு மரத்திலேர்ந்து வர காற்று தான் நல்ல ஒரு ஆக்சிஜன் நல்ல ஒரு ப்யூர் ஆக்சிஜன்னா அது வந்து மரத்திலேர்ந்து வர ஒரு ஆக்சிஜன் தான் நம்ம வந்து செயற்கையாக வச்சு ஆக்சிஜன் வந்து ஒரு ஆக்சிஜன்னும் கூட சொல்ல முடியாது ஒரு மரத்துக்கடியில் வந்து நம்ம நிற்கும்போது ஒரு வர காற்றே காற்றோட ஃபீலிங்கே வேற தான் ஒரு செடியை வளர்க்க நல்ல செடியை வளர்க்க வந்து மண்ணை தான் நல்ல மண்ணை தான் பார்க்கணும் நல்ல மண் செம்மண்ணா தான் பார்த்து நம்ம செம்மண் போடலாம் அப்படி இல்லாமல் செம்மண் இல்லையா சரி அந்த செடி செடி வந்து எந்த மண்ணில் விதைத்தாலும் செடியும் முளைக்கும் செம்மண் மட்டும் இல்லை எந்த மண்ணாக இருந்தாலும் செடி முளைக்கும் செடியோட வேலை என்ன செடி வந்து முளைக்கணும் அதான் அதோட வேலை அதுக்கு வந்து எந்த மண்ணுன்லாம் தேவையில்ல நல்ல மண்ணுன்னு சொன்னால் அவங்கவங்க இடத்துல எந்தெந்த மண்ணு கிடைக்குதோ அது நல்ல நல்ல மண்ணாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் செம்மண் போடுறது வந்து நல்ல ஒரு நான் அதிகமாக அது தான் பயன்படுத்துவேன்